எங்கள் பகுதியில் தென்னை மரம்தான் நிறையா இருக்குது அப்புறம் ஊடு பயிர் அதுக்கு மக்காசோளம் போடுறாங்க அப்புறம் தென்னையில் நல்ல லாபம் கிடைக்குது அது நோய் விழுகாம அது ப பக்குவமாக பார்த்து அப்போ அப்போது மருந்து அடிக்கணும் மூணு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை எல்லாம் அதுக்கு உரம் வெக்கணும் து தென்னையில் நல்லா லாபம் இருக்குது மக்காசோளம் அது சீசனுங்கப்போது வைப்பாங்க அது மறுபடியும் இது பண்ணுவாங்க வாழை வைக்கிறாங்க அது காற்று மழையே காற்று கம்மியாகிருந்த தான் நல்ல மகசூல் காற்றடிச்சிதுனா அது போயிடுது அதுவும் பரவாயில்லை வேறு என்னெனு தெரியல